இந்திய சமூகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டீன் எனக்குத் தெரிஞ்ச மதங்கள் இருக்குது பௌத்த மதம் இருக்குது மற்ற மதங்களுக்கு வந்து எனக்கு பிடித்தது பார்த்தனா பௌத்த மதம் ரொம்ப பிடிக்கும் கிறித்துவ மதம் ரொம்ப பிடிக்கும் இஸ்லாம் மதம் வந்து இஸ்லாம் மதத்தை பார்த்தம்ங்கூடோ யாரு எதுக்கேட்டாலும் வந்து அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம் எந்த நேரத்தில் எப்போ போய் கேட்டாலும் அவங்க வந்து இல்லைன்ற ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த விஷயோம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பௌத்த மதத்தில் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் அந்த பௌத்தருடைய அந்த கொள்கை என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதைப் படிக்க ஆரம்மித்திட்டாவே நம்ம எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கு நம்ப ஆளாக தேவமாட்டோம் ஒரு ஒரு தீபாவளினால் இதுதான் அப்படி நம்ம நினைச்சு ஒன்று பண்ணுவோம் ஆனால் நம்ம பௌத்த மதத்தில் உள்ள கொள்கைங்கள் படிச்சுட்டிங்கனாவே பௌத்த மதத்தில் வந்து எல்லாவும் வந்து ஒரு ஒரு அறிவுப்பூர்வமாகதான் இருக்குமே தவிர எதுவும் வந்து ஒரு மூடநம்பிக்கையாக இருக்காது ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மதம் வந்து நான் இந்து மதம்தான் பட் எனக்கு பிடிச்ச மதத்தை அப்போதான் பௌத்த மதம் ரொம்ப பிடிக்கும் இஸ்லாமியம் பிடிக்கும் மத் ஒவ்வொரு மதத்திலியும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் எனக்கு ஒருவேளை கிறிஸ்துவ மதத்தை தெரியாதுனு நல்ல விஷயோம் இருந்திருக்குலாம் பட் அது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதில் வந்து பௌத்தம் மதமும் இஸ்லாமிய மதமும் ரொம்ப பிடிக்கும் இந்தக்காலத்தில் வந்து எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லோருமே வந்து சமமாக பழகுகிறோம் பேசுகிறோம் அப்போலாம் சொன்னாங்க வேற்றுமை தீண்டாமை சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இப்போ என்னோடய ஃப்ரண்ட் பார்த்தம்னா கிறிஸ்டீனும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க சே எல்லாம் நாங்கள் கலந்துதான் இருக்கோம் அதனால் வந்து எங்கள் இதில் வந்து வேற்றுமை ஒற்றுமை நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னமும் மாறணும் ஒருசில இடங்களில் மாறாமல் இருக்குது ஆனால் அதுவும் மாறணும் அது மாறினால் இன்னும் நல்லா இருக்கும்